ஆ பூக்கடைதான்க்கா உங்களுக்கு என்ன வேணும் ஆ சொல்லுங்கக்கா உங்களுக்கு என்ன பூவெல்லாம் வேணும் அது நீங்கள் வாங்குகிற குவா அளவை பொறுத்துக்கா நீங்கள் நிறையா இருக்குது நாங்கள் வந்து வீட்டில் தரணும்னு சொன்னால் தருவோம் இல்லை நீங்கள் கம்மியாகதான் எங்களுக்கு வேணும் நாங்களே வந்து எடுத்துகிட்டு பாேயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது உங்களோடய விருப்பம்தான் அக்கா எங்கள் கிட்டே பத் நீங்கள் பத்து கலர் இல்லைக்கா இருபது கலர்னாலும் நீங்கள் எங்கே கடையில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஜெனிவா மொதற்க்கொண்டு எங்கள் கிட்டே இருக்குது வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் இன்னைக்கு ரே இன்னைக்கு விலைக்கி ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து ஆயிரத்து இரநூறுவா வருதுக்கா ரோஸ்ஸு நாங்கள் இப்போ வந்து கடைலேன்னா ஒரு பூ இருபது ருபா போட்டு விற்கிறோம் உங்களுக்கு மொத்தமாக வேணுன்னால் நம்ம கொஞ்சம் க கம்மி பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கக்கா வந்தீங்கன்னால் உங்களுக்கு வேணுங்ற கலரெல்லாம் பார்த்து வாங்கிகிட்டு நம்ம மொத்தமாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் தந்துவிட்டு போனீங்கன்னால் உங்களுக்கு டெலிவரி வேணுன்னால் நாங்கள் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து கடையில் வந்து பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஓரளவு என்னெல்லாம் வேணுங்றது தெரியும் ப்ளாக் கலரு இப்போ இல்லைக்கா ஆனால் நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னால் நாங்கள் பூ எடுக்க போகும்போது வேணால் உங்களுக்கு வேணுங்ற கலரு எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வாங்கிகிட்டு வந்துடுவோம் ஆ வச்சுருக்கோம்க்கா உங்களுக்கு நாங்கள் தரோம் உங்களுக்கு த தலைக்கு வைக்கிற மாதிரி பூ வேணுன்னாலும் இருக்கும்க்கா கனகாமரம் மா ஆ அப்படி நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னால் நம்ம நிறைய பூ இருக்கும் நீங்கள் பார்த்து பிச்சி கனகாமரம் இல்லாமல் இந்த ரோஸ்லேயுமே நிறைய வகை இருக்கும் நாட்டு ரோஸ்ஸு பன்னீர் ரோஸ்ஸு அக்கா எல்லாமே தரமான பொருள்தான்க்கா எங்கள் கடையில் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க அடுத்த டைம் உங்கள் வீட்டில் என்ன விசேஷன்னாலும் எங்கள் கடையை நீங்கள் தன்னால் தேடி வருவீங்கக்கா நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க உங்கள் வீட்டுக்குன்னாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் சரியாக்கா எனக்கு ஜிபேயில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உங்கள் பூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபா முதல்ல போட்டு விடணும் அப்புறந்தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை வாங்க முடியும் அப்புறம் நீங்கள் நாங்கள் டெலிவரி பண்ண அப்புறம் மொத்தமாக மீதி அமௌண்ட்டை தந்துடுங்க ஆ சே ஆ சரிக்கா ஆ சரி